சார் அரியலூர் வரையிலும் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு சார் ஃபஸ்ட்டு அரியலூர் பஸ் ஸ்டாண்டு போங்க சார் அங்கே போய் பேசிக்குவோம் சார் ஃபஸ்ட்டு அரியலூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆயிடுவோம் சார் சார் எந்த பஸ் ஸ்டாண்டில் சார் திருச்சி பஸ் வரும் அப்போ ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்போ ஏதோ ஒரு அப்போ ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு போங்க சார் சார் இல்லை சார் இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்ருங்க சார்

பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எது சார் ஹலோ கேட்குதா சார் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் சார் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணும் அதனால் ஒரு நல்ல ஜவுளி ஸ்டோர்ஸாக போங்க அரியலூரிலே ஒரு நல்ல ஜவுளி ஸ்டோர்ஸ் நல்ல துணி எங்கே இருக்குமோ அங்கே போகணும் சார் ம் ஓகே சார் இது ஏபிஎம் போகலாம் சார் என்ன சார் எது கேட்டாலும் பஸ் ஸ்டாண்டை கேட்டால் ரெண்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தால் ரெண்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஏபிஎன் கேட்டால் ரெண்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஒரு நல்ல தேட்டர் இருக்கா சார் அரியலூரில் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு போய் தேட்டருக்கு போயிட்டு சார் அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்ட் போகணும் சார் சார் நீங்கள் எங்கேயுமே போக வேணாம் சார் என்னைய வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்டில் விட்டா போதும் சார்